எங்கள் இதில் வந்து எப்படி விருப்பம்னால் பக்கத்தில் வந்து மலை பிரதேஷம் இருக்குது அந்த மலையில் இருக்க கல்வெட்டு அதில் வச்சிருக்க சாமி அதெலாம் பார்த்துக்க ரொம்ப கேர்புல்லாக இங்கே அருவியெலாம் இருக்குது பக்கத்தில் இப்போது ரீசண்டாக கிரியேட்டிவிட்டா என்ன பண்ணாங்க அப்படின் சொல்லிட்டொம்னா அரியக்குடி பக்கத்தில் பீச் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதில் வந்து பீச்சுல வந்துட்டு கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியாக இருக்கணும்னு கொஞ்சம் அவ்வளோ அழகாக இருக்குது பீச்சே இப்போ தானா உருவாகுன பீச்சுன்னு சொன்னோம்லியா ஆர்டிஃபிஷியலாக இல்லை இதுவானே தெரியாத அளவுக்கு அங்கே வந்துட்டு ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் அது இயற்கையானது அப்போது இதுவாக பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப புடிக்கும் அந்த பீச்சு போகிறதும்